நான் இப்போ வந்து தோட்டத்து வேலைக்கெல்லாம் போவேன் தோட்டத்து வேலைக்கெல்லாம் போனவுட்னே என்ன செய்வேன் அங்கே இருக்குறவங்க இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறியேன்னு சொல்லிவிட்டு ஒரு கிழங்கு செடியை பிடுங்குவாங்க அதில் ரெண்டு கிழங்கு இருக்குன்னு வேவச்சிக் கொடுப்பாங்க அதை நான் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்து அனுப்புவாக கொண்டுக்கிட்டு வருவேன் அதை வந்தவுடனே பிள்ளைங்கள்கிட்ட சொன்னவுடனே இப்போ நம்ம வீட்லையும் அந்த கிழங்கு செடியை நடலாம்ட்டு எங்கள் பொண்ணு சொன்னவுடனே நானும் அந்த கிழங்கு செடியை மக்யான் நாள் வாங்கிகிட்டு வந்து ஒரு குச்சி ஊணி வைப்போம் அது நம்ம தோட்டத்துக்கு சின்னச் சின்ன தோட்டமாக உருவாக்கிட்டுன்னு இருந்தேன் அப்புறம் இந்த நெல்லிக்காய் மரம் அதைப் பார்ப்போம் அதை கன்று பிடுங்கி நட்டு வைப்போம்ன்னு ஒரு ஆசை வரும் எங்களுக்கு அதையும் நட்டு வச்சிருக்குறோம் இந்த பப்பாளி மரம் கண்ணுக்கு நல்லது குளிர்ச்சியாக இருக்குதுன்ட்டு அதையும் கொஞ்ச கொஞ்சமாக சின்னக் கன்னாக பிடிங்கிக்கிட்டு வந்து அந்த தோட்டத்தில் நான் எங்கே எங்கே பார்க்குறனோ வேலைக்கிப் போகற பக்கம் அதெல்லாம் கொஞ்ச கொஞ்சம் செடியாக வாங்கிகிட்டு வருவேன் அவங்கள்ட்ட இந்த மல்லிகைப்பூ கன்று வாங்கிகிட்டு வருவேன் எந்த எந்த பொருளுகள் அந்த தோட்டத்தில் இருக்குதோ அத்தனை பொருளுகள் வகையும் நானும் வாங்க ஆசைப்பட்டு எங்கள் பிள்ளைங்கள்ட்டயும் சொன்னோம்ன்னா அம்மா நமக்கும் வேணும் இயற்கையான பொருள் தான் சாப்பிடணும் இந்தக் காயை காசு போட்டல்லாம் இதெல்லாம் அந்த வகை இந்த வகைன்னு வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லுங்கள் சரிம்மா நான் இப்போ என்னா வாங்கிகிட்டு வர்றேன்னு சொல்லிவிட்டு பப்பாளியும் ஒரு நாளைக்கி பப்பாளிப் பழம் வாங்கிகிட்டு வருவேன் அவங்கள்ட்ட இருந்து அந்த விதைகளப் போடுவோம் அந்த விதைகள போட்டவுடனே எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்தவுட்னே பூ பூக்கும் பூ பூக்கும் காய்ச்சவுடனே அதில் நம்ம நாங்கள் அந்த பழத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குறோம் இந்த பாதாம் மரம் அந்த விதைகள கண்ன பிடுங்கி நடுவேன் அது இப்போ காய் காய்க்கிற அளவுக்கு வந்துரும் அந்த விதைகள காய வச்சி அதில் உள்ள பருப்புகளை சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு சின்னச் சின்ன வாழை மரம் வாழைக் கன்று ஒரு வீட்டில வாங்கி கொடுங்கம்மா நாங்கள் போய் நட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாதாம் மரத்தையும் வாங்கி நட்டு வைப்போம் நட்டு வச்சவுட்னே அது எங்களுக்கு உபயோகப்படுத்தும் படுத்திகிட்டு இப்படி சின்னச் சின்ன பொருளாக இயற்கையாக இருக்குது எங்கள் கண்ணுங்களுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் வீட்டுக்கும் நிழல் கொடுக்கும் நாங்கள் இப்போ ஆஸ்பெட்டாஸ் சீட்டி தான் போட்டுருக்குறதுனால அதைச் சுற்றி தோட்டமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கன்னுங்களுமே நாங்கள் நட்டு வச்சிருக்குறோம் வாழை மரத்துலர்ந்து கொய்யா மரத்துலர்ந்து நெல்லிக்காய் மரம் அதெல்லாம் நட்டு வச்சிருக்குறோம் சின்னச் சின்ன மரங்களாக உண்டாக்கி நாங்கள் அதில் இருக்கிற பருப்புகளவோ காய்களவோ கத்திரிக்காய் கொத்தருவங்காய் இந்த அவரக்காய் இதல்லாம் போடச் சொல்லுவாங்க பொடலங்காய் பந்த போட்டு அதை பார்க்க என்ன இயற்கையாக இருக்குமோ அந்த இதை நாங்களும் ஆசைப்பட்டு செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்